இப்போ சொல்லப்போனால் இந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் இல்லை இது சொல்லப்போனால் ஒரு டெம்பிள் டவுன்ஸ் இது ஃபுல்லாக சுற்றி சுற்றி கோயில் தான் கோவில்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடற்கரையோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் நீங்கள் வந்து சொல்லப்போனால் ஒரு சுற்றி நிறைய கோயில் நடு சுற்றுலாத்தலமான கோவில்கள் இருக்குது இதெல்லாம் தஞ்சாவூர் சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு திருநள்ளாறு கோவில் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மயிலாடுதுறை மயிலை மயிலை அம்மன் கோவில சொல்லலாம் அங்கே நடக்கிற அந்த முழுக்கு ஃபெஸ்டிவலை சொல்லலாம் காரைக்காலை பொறுத்தவரைக்கும் பீச்சி தரங்கம்பாடி ஃபோர்ட்டு காரைக்காலில் நடக்கிற அந்த மாங்கனி திருவிழ அம்மையார் கோவில் அதுக்கப்புறம் வந்து சொல்லப்போனால் அந்த அங்கே கொடுக்கற ஃபுட்டு மந்தி அங்கே வந்து இதெல்லாம் வந்து சுற்று வட்டாரத்தில் எல்லாமே இருக்கும் திருவாரூரை பொறுத்த வரையும் அந்த தியாகராஜர் கோவிலும் திருவாரூர் தேர் உலகத்தின் மிகப்பெரிய தேருன்னு சொல்லாம் ஆசியா கண்டத்தில் அந்த தேர் இங்கே தான் இருக்குது அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸு இப்போ சொல்லப்போனால் இங்கே இந்த சரௌண்டிங்கில் அப்படின்னு சொல்லப்போனால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு போக்குவரத்து பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வந்து எதுவுமே ஈஸி தான் ஏன்னா போக்குவரத்து இங்கே அடிக்கடி எல்லா வகையான போக்குவரத்து இருக்குது இப்போ கொஞ்சம் நாளில் காரைக்கால்லேருந்து மயிலாடுதுறைக்கு இந்த பக்கமாக ஈஸியாக உடனே முன்னாடி ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எங்கே இருந்துன்னா பஸ்ஸு காரைக்கால்லேருந்து போய் நாகப்பட்டினம் திருவாரூர் அப்புறம் மயிலாடுதுறை வரும் இப்போ அப்படி கிடையாது நான் இப்போது வந்து டைரெக்டா காரைக்கால் திருநள்ளாறு கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை இப்படி போகிறதுக்கு புதுசாக ட்ரெயின் ட்ரக் ட்ரெயினோடய அந்த ட்ராக்கு போட்டுட்டு இருக்காங்க அதனால் சொல்லப்போனால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது போக்குவரத்துங்கிறது இந்த சரௌண்டிங்கில் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் இங்கே தங்குமிடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காரைக்கால் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக் அந்த காரைக்கால் பீச்சோ இல்லைன்னா தரங்கம்பாடி ஃபோர்ட்டோ இல்லை திருநள்ளாறு கோவில் அங்கே போகிறப்ப நல்லா இருக்கும் அதோடு திருவாரூரும் சரி தஞ்சாவூரும் சரி நிறைய ரெஸிடென்ஸிஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது தங்குகிறதுக்கு அங்கே தான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறமேட்டு இது அந்த கோவிலில் வந்து தஞ்சாவூர் கோவில்லலாம் எடுத்துக்கிட்டோம்ன்னா அங்கே உள்ள கட்டமைப்புகளும் அழகும் நிறைய பேரை வியக்க வைக்கும் அதுபோல் அங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரை பொறுத்த வரையும் ஓப்பன் ஓப்பனான இடம் அங்கே வெயில் அடிக்கும் இப்போ அந்த டைமில் அங்கே ஒரு தண்ணீர் பந்தல் எதுவும் வெச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் அதலாம் வந்து அங்கே ஸ்பெஷலாக சொல்லிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து திருநள்ளாறை பொறுத்தவரையும் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் என்னென்னா அவ்வளோ சுத்தமாக வெச்சிருப்பாங்க என்னென்னா இங்கே கோவில் இருக்குது அந்த வாரம் ஒரு வாரத்துக்கு சனிக்கெழமைங்குற டைமில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சொல்லப்போனால் காரைக்கால் பீச்சி இந்த சரௌண்டிங்கிலேயே பீச்சி நல்ல பீச்சி அப்படின்னு சொல்லப்போனால் காரைக்கால் பீச் தான் ஏன்னா வந்து அவ்வளோ சுத்தமாகவும் தெளிவாகவும் வெச்சிருப்பாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நேரக்கட்டுப்பாட்டோட இந்த நேரத்துக்கு தான் வரணும் இந்த நேரத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு கட்டுப்பாட்டு விதிகளோடு செயல்படுறதனால பீச்சும் தெளிவாக இருக்குது அங்கே உள்ள கடற்கரையும் நல்லா இருக்கும் அதேபோல் திருவாரூர் எடுத்தீங்கன்னா அந்த தேர் அந்த தேர் கூட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து அடிபட்டாங்க அந்த டைமில் வந்து நம்ம வந்து காவல்துறை எது இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதெல்லாம் தடுக்கலாம் அதுபோல் நிறைய பேர் அங்கே கூட்டத்தில் வந்து ஜாலியாக ஆடுவாங்க பாடுவாங்க அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுற்றிப்பாக்கறதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய இடங்கள்லாம் கிடையாது இவ்வளோதான் சொல்லப்போனால் எங்கள் ஊர் கோவில் டெம்பிள் டவுனுங்கறதுனால சுற்றி சுற்றி கோவில் தான் இருக்கும் கோவிலை சுற்றிப்பாக்க வர்றவங்க நல்லா வந்து சுற்றிப்பாத்துட்டு போகலாம் அதுபோல் வந்து கோவில்னு நம்ம சொல்கிறப்ப நிறைய அப்புடினா எல்லாம் இங்கே வந்து திருநள்ளாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே கோவில்ல வந்து இந்த பாவம் அப்படின்னு சொல்லமுடியாது இந்த இது அவங்க தோஷம் கழிக்கிறதுக்கு அந்தமாதிரி வர்றவங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் செஞ்சுக் கொடுத்தோன்னா ஃபாரினர்ஸுக்கோ இல்லை வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுபோல் எல்லோருமே அங்கே உள்ள கவர்மெண்ட்ஸ் அங்கே அதை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணாங்கன்னா நிறையவே டூரிஸ்ட் இங்கே உருவாகும் அது மூலிமா அவங்களுக்கு ரெவன்யூ ரெவன்யூ வரும் அதனால் அந்த ஊர் நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கறது என்னோடய விஷயம் அதனால் இங்கே உள்ள டூரிஸ்ட்டுங்களுக்கு போக்குவரத்துமே இருக்குது தங்குகிறதுக்கு தங்கும் இடங்களும் இருக்குது கட்டமைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது வந்து சொல்லப்போனால் இந்த சரௌண்டிங்கில் எல்லாமே நல்ல இடம் தான்